முதுகு வலியை குணப்படுத்துறதுக்கு இப்போ முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப முதுகு வலினால் நல்ல வேலை செஞ்சு ரொம்ப களைப்போடு வந்து ரொம்ப முதுகு வலி ஆகிரும் அப்போ என்ன பண்ணுவாங்க சின்ன குழந்தைகள் எதுனா கூப்பிட்டு மேலே முதுகு மேலே ஏறி மிதிக்க சொல்லுவாங்கள் அது கொஞ்சம் சரியா ஆகும் ரெண்டாவது வந்து நல்லெண்ணெயும் அந்த தழை பெயரு சொல்ல கூடாது அந்த தழை மஞ்சள் தூள் இந்த மூணையும் நல்லா காய்ச்சி அதை வந்து முதுகில் நல்லா தேய்ப்பாங்கள் அப்புறம் மூணாவது வந்து இது பச்சை அரிசி நல்லெண்ணெய் மஞ்சள் பச்சரிசி நல்லெண்ணய் அரைச்சு இந்த இது நல்லெண்ணெயில் கலந்து மஞ்சள் தூளையும் கலந்து பத்து போடுவாங்கள் முதுகில் அதுவும் முதுகு வலிக்கு கேட்கும் சொல்லுவாங்கள் அடுத்தது வந்து உலக்கை உலக்கை வந்து குப்புற படுக்க வச்சு உலக்கைய வந்து நல்லா போட்டு இந்த கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் உருட்டு உருட்டுனு உருட்டுவாங்கள் அடுத்தது வந்து இன்னொன்னு இன்னொரு வைத்தியம் என்னென்னா இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நல்லா காய வச்சு நல்லா முதுகில் நல்லா தேய்ச்சுவுடுவாங்க சும்மா கை கால்லெல்லாம் உருவி உடுவாங்க முதல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சு குளின்னு சொல்லுவாங்கள் அப்படிலாம் யாரும் செய்கிறது இல்லை அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும் போது அது எதுக்காக எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறோன்னா இப்படி ரொம்ப வேலை வந்து ரொம்ப வயலில் போய் வேலை செய்கிறாங்க ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறாங்க வெயிட்டு தூக்குறாங் தூக்குகிறாங்கள் அதனால ரொம்ப இதாக இருக்குது அதனால தான் அந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சு குளின்னு சொல்கிறது எதுக்குனா எண்ணெய் வந்து நல்லா உடம்பு பூராக ஒருத்தர் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சு எண்ணெய் நல்லா வெது வெதுப்பு சூட்டில் வந்து கை கால்லெல்லாம் எல்லாம் உடம்பெல்லாம் தேய்ச்சுவுடுவாங்க அந்த தலைவலி இதுக்கெல்லாம் வந்து கை கால் நல்லா உருவி உருவி விடுவாங்க அந்த நீர் வரதுலயே நல்லா ஒரு இதாகும் அப்புறம் அந்த சூடுதண்ணியில் நல்லா குளித்தா உடம்பு வெடுக்குன்ட்ருக்கு அதனால் தான் வந்து முதலெல்லாந்தான் எண்ணெய் குளியல் போடுங்கள் எண்ணெய் குளியல் போடுங்கம்பாங்க இப்போ எல்லாம் யாரும் செய்கிறதே இல்லை முதல்த்த மாதிரி அந்த வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எண்ணெய் குளியல் போட்டாங்கன்னால் எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லா சுகமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து கீழே பாயில் படுத்து தான் தூங்குவாங்கள் இப்போல்லாம் மெத்தை அது இதுனு போட்டு படுத்து தூங்கி எழுந்ச்ச கை கால்லெல்லாம் வலியாகிற மாதிரி ஆகிப்போச்சி இந்த காலத்தில் முதல்லாம் அப்போ அந்த காலத்திலையெல்லாம் அந்த எண்ணெய் குளியல் போட்டால் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் உடம்பு சரியாகிரும் நல்லா இருக்கும்